ஹலோ கிருத்திக் ராஜன் ட்ராவல்ஸ் ஹலோ சார் சாரி சார் நானும் வந்துட்டு கள்ளக்குறிச்சியில் இருக்கும் போது உங்களுக்கு புக் பண்ணியிருந்தேன் கேப் புக் பண்ணியிருந்தேன் இப்போது அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் வீட்டில் வர சொன்னதினால நான் இங்கே வீட்டில் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் உங்களால் வர முடியுமா தப்பாக ஏதும் கன் நினைக்காதிங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நான் தரேன் இப்போதைக்கு நான் இருக்கிற இடம் பார்த்திங்கனா கள்ளக்குறிச்சியிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் முன்னாடி வந்தீங்கனால் சின்ன சேலம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் தான் வரும் அங்கே சின்ன சேலத்தில் வாங்க நான் லொக்கேஷன்னு நான் உங்களுக்கு வாட்ஸாப்பில் சென்ட் பண்ணிவிட்றேன் சரிங்களா தப்பாக எதுவும் நினைக்காதீங்க அப்போது இருந்த சூழல் வேறு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வர வேண்டியதாக ஆயிடுச்சு அதனால் நான் உங்களை இங்கே வந்து சின்ன சேலத்தில் வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து சின்ன சேலத்தில் வந்து என்னை பிக்கப் பண்ண முடியுமானு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அதுக்காக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்களோ நான் அதை கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறேன் சரிங்களா சின்ன சேலம் என்னோடய லொக்கேஷனை நான் அனுப்பிச்சு விடறேன் அங்கே வந்துடுங்க சரிங்களா